இப்போ வந்து தையல் பற்றி சொல்லப்போகணும்ன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது தையலில் இது வந்து ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கப்போகிறோம் வச்சுக்குங்களா அதில் நிறைய நுட்பம் இருக்குது நிறைய நுட்பம் அந்த அந்த நுட்பத்தோடு தச்சால்தான் அந்த அந்த ப்ளவுஸ் பர் பார்க்குறதுக்கும் அழகாருக்கும் நம்ம போடும்போதும் அழகாயிருக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம நிறைய தைப்போம் சில இதில் தையலில் அதில் வந்து நெறைய ஸ்டையிலாவும் நம்ம தைப்போம் இப்போ வந்து ஒரு சுடிதாரே எடுத்துக்கிட்டோம்ன்னா அதுலேயே நிறைய ஸ்டைய்ல்ஸ் இருக்குது அனார்கலி இருக்குது நைராகட் இருக்குது நைரா கட் இருக்குது லாங் டாப் இருக்குது ஷார்ட் டாப்பு இருக்குது ப்ளாஸோ பேண்ட்டு நார்மலு பேண்ட்டு சிட்சுவல் பேண்ட்டு அப்படின்னு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ட்ரெஸ்ஸஸ் பேரும் இருக்குது அதையும் நம்ம வந்து அதில் வந்து நிறைய நுட்பத்தோடு நம்ப தைக்கணும் இப்போது வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம்ன்னு வச்சுகோங்களா அதுலேயும் ஒரு நுட்பத்தோடுதான் தைக்கணும் அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது என்னென்னா ஒரு சில பேரு வந்து குண்டாகவும் இருப்பாங்க ஒரு சில பேரு ஒல்லியாகவும் ஆவாங்க அந்த ட்ரெஸ்ஸஸ் நம்ம இப்போ எப்படி தைக்கணும்ன்னா ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது கொஞ்சம் உள்ள ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் திக்கா தையல் பிரிக்கிற மாதிரி தைச்சோம்ன்னா அது வந்து ஒரு நுட்பம் இப்போ வந்து குண்டா இருக்கிறவங்க இப்போது ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டா அவங்க குண்டாகவும் ஆவாங்க ஒல்லியாகவும் ஆவாங்க இப்போ அந்த ட்ரெஸ் நம்ம வந்து பிற்காலத்தில் போடமுடியாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணவேகூடாது இன்னமும் நம்ம அந்த ட்ரெஸ் தைக்கும்போது கொஞ்சம் துணி விட்டு நூல் விட்டு தைச்சோம்ன்னா இப்போ அவங்க குண்டானாலும் அது தையல் பிரித்து போட்டுப்பாங்க இப்போ அவங்க ஒல்லியானாலும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஓவர்லாக் அடிச்சுக்கூட போட்டுக்குவாங்க அப்படி தைக்கிறது தான் நுட்பங்கள் ஒரு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ தைக்க போகிறோம்ன்னு வச்சுக்கிட்டோம்ன்னா அதில் வந்து ஸ்டைலாகவும் அழகாகவும் தைக்கிறோம் அதுலேயும் நிறைய நுட்பங்கள் இருக்கணும் பிற்காலத்தில் அது உதவுகிற மாதிரி நம்ம தைக்கிறோம் அதுதான் தையல் நுட்பங்கள் தையல் நுட்பங்கள் அதுதான் தையல் நுட்பங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கும் போதே அது வந்து போடும் போது நம்மளுக்கு அழகாகவும் இருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸு வந்து பிற்காலத்தில் கிழியாமல் அழகாக இருக்கணும் அதுதான் பார்த்து தைக்கிற நுட்பங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு நம்ம தைப்போம் போடுவோம் அந்த துணி பார்த்து தைச்சி கொடுக்குறதுக்கு தைச்சி கொடுக்குறவங்களும் சந்தோஷமாக போடணும் தைச்சி நம்ம போடும்போது பார்க்குறதுக்கு அழகாயிருக்கணும் வித்தியாச வித்தியாசமாக தைக்கணும் நம்ம தையலில் இப்போ சுடிதார்ன்னு எடுத்துகிட்டோம் ப்ளவுஸுன்னு எடுத்துக்கிட்டோம்ன்னா இதுவே நமக்கு ஜெண்ட்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டுக்கூட நம்ம தைப்போம் தையலில் தைக்கும் போது அழகாக தைச்சி ஸ்டைலாக போகிடுறதுதான் தையல் நுட்பங்கள்